ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக விவசாயம் நெசவு தொழில் இந்த ரெண்டு தொழில்தான் அதிகமாக மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்காங்க நெசவு தொழில்னால நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கிருந்து கைத்தறி நெசவு தொழில் விசைத்தறி இந்தமாதிரி இந்த தொழிலெல்லாம் உற்பத்தி அதிகமாகி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கு விவசாயம் விவசாயத்தில் மேக்ஸிமம் இங்கே கரும்பு மஞ்சள் வாழை இதுதான் ஈரோட்டில் மேக்ஸிமம் விளைவிக்கிறாங்க நெல்லும் தண்ணீர் எப்பப்போலாம் விடுறாங்களோ அப்போது நெல்லும் அறுவடையாகும் மஞ்சளுக்குதான் ஈரோடு ஃபேமஸான ஊர் அதனால அங்கே இங்கே அதிகமாக மஞ்சள் உற்பத்தி இருக்கு மஞ்சள் குடோன் இருக்கு இங்கே நிறைய உற்பத்தி பண்ணி வெளி நாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மெயினான மஞ்சள் கிடங்கு வந்து ஈரோட்டில் இருக்கு அங்கேருந்து எல்லா மாநிலத்துக்கும் மஞ்சள் வந்து சப்ளை பண்ணுறாங்க